ஆ வணக்கங்க நான் நான் நான் அடுத்த வாரம் கொடைக்கானல் போகறதா ப்ளான் பண்ணி இருக்கேன் அதுக்கு எனக்கு ஒரு கார் தேவைப்படுது யாரெல்லாம் போகறோம் அப்படின்னா நான் எங்கள் அப்பா அம்மா குழந்த வீட்டுக்கார் ஏன் தம்பி ஆறு பேர் போகறோம் ஆறு பேர் போகறத்துக்கான ஒரு கார் வேணும் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் நிறைய லக்கேஜ் இருக்கும் குழந்த இருக்கனால நாங்கள் எக்ஸ்ட்ராவே லக்கேஜ் இருக்கும் அதனால எங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸியஸான கார் நல்ல நல்ல விசாலமான கார் வேணும் நாலு நாளைக்கு காரு டிரைவரோட கொடுத்துருங்க கார் ஓட்டுநர் எங்களுக்கு கண்டிப்பாக தேவை ஹில்ஸ் போகறதனால நல்ல அனுபவசாலியாக எனக்கு எங்களுக்கு வேணும் உங்கள்கிட்ட இருக்க கார்கள் எல்லாம் என்ன மாதிரின்னு நான் தெரிஞ்சிக்க விரும்புகிறேன் எனக்கு ஏற்ற மாதிரி கார் வந்து இனோவா இல்லைனா ஃபார்ச்சுனர் இந்த மாதிரி கார்கள் சொகுசு கார்கள் எல்லாம் எங்களுக்கு வேணும் குளிர்சாதனப்பெட் ஐ மீன் குளிர்சாதனத்தோட வேணும் எங்கள் கா நாங்கள் போகற இடத்துல எங்களுக்கு கொஞ்சம் டிலே ஆகலாம் கொஞ்சம் தாமதம் ஆகும் அந்த தாமதத்தலாம் பொறுத்துக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு ஓட்டுநர் தேவை உங்களோட ஏஜென்சியை நான் விசாரிச்சேன் என் நண்பர் ஒருத்தர் தான் வந்து உங்கள் ஏஜென்சியை க பா காருக்கு வந்து அவர் கேட்டார் எனக்கு பரிந்துரைத்தார் என் நண்பர் தான் என் நண்பர் சொன்னாங்க நீங்கள் கொடுக்குற கார் எல்லாமே நல்லா இருக்கும் போகற பயணமும் நல்ல மகிழ்ச்சியான பயணமாக இருக்கும் எப்போவுமே ரொம்ப ரசிக்கக்கூடிய இடங்களெல்லாம் வந்து காட்டுவாங்கன்னு சொல்லி இருக்காங்க அதனால எங்களுக்கு ஒரு நல்ல ஓட்டுநராக போட்டு நல்ல சொகுசு கார் வேணும் அனுப்புங்கள்